பண்டிகைக்காக கடவுள் சிலையை வந்து நானே உருவாக்கிட்டிருக்கேன் எந்த எந்த பண்டிகைக்குன்னா எக்ஸ்பெஷலாக விநாயர் சதுர்த்திக்குக்காக நான் வந்து உருவாக்கிறேன் விநாயர் சதுர்த்திக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்திலே மண் எடுத்து நானே ஸ் அந்த மண்ணை பிசைஞ்சி நானே சிலையா செஞ்சு அதுக்கு வேணுங்கிற கலரெல்லாம் வாங்கிட்டு வந்து நானே பெயிண்ட் பண்ணி நான் இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக செஞ்சிகிட்ருக்கேன் நான் அதேபோல் செஞ்சு யாராவது வேணுன்னு கேட்டாலோ அவங்களுக்கு நான் இது பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதனால வந்து எனக்கு ஒரு எப்படி இது எப்படி சொல்வது அப்படின்னா ஒரு சாமியோட இது வந்து அருள் மாதிரி எனக்கு ஒரு இது கிடைக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது